எங்கூரில் பக்கத்தில் தேவிகாபுரம் இருக்குது அங்கே வாரம் வாரம் புதங்கெழம சந்தை சந்தையில் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான காய்கறி வீட்டுலேருந்து வெளைகிற காய்கறிலாம் எடுத்துட்டு வருவாங்க அதனால நாங்கள் வாரம் வாரம் நாலு பேர் சேர்ந்து போவோம் போய் வாங்கிட்டு வருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிலாம் அதனால வாரம் வாரமே அங்கே தான் போய் வாங்குறது விலையும் கம்மியாக இருக்கும் பொருளும் நல்லா அது வீட்டில் விளையுறதுனால அந்த மருந்தெல்லாம் இல்லாமல் போடுற காய்கறியா அதனால வாங்கிட்டு வருவோம் அப்பறம் கத்திரிக்காய்லாம் இந்த சொத்தையாக இருக்குதுனு கேட்போமா இல்லை இது மாரி சொத்தை இருந்தால் தான் உங்களுக்கு மருந்து இல்லாம விளையுறது அப்படினு சொல்வாங்க அதனால அதிலேருந்தே நாங்கள் புதங்கெழம ஆனால் தேவிகாபுரத்து சந்தையில் போய் இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம் எல்லாம் காய்கறியும் மலிவா தான் கிடைக்கும்

அப்பறம் எங்கள் ஊரில் சூப்பர் மார்கெட்டு சி என் ஆர் சூப்பர் மார்கெட் இருக்குது அதில் தான் நாங்கள் எங்கள் நாங்கள் எப்போதுமே ஷாப்பிங் பண்ணுவோம் அங்கே வந்து பொருள் வந்து நல்லா தரமாக இருக்கும் பொருள் விலையும் வந்து கட்டுப்படு படுற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் அங்கே சி என் ஆர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் எப்போதுமே ஷாப்பிங் பண்ணுவோம் பொருள்லாம் நல்லாயிருக்கும்